வணக்கம் சார் செட்டிநாடா நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடு ஆடர் பண்ணியிருந்தேன் அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கான எந்த ஒரு பொருளும் ஐ மீன் திக்ஸும் என்கிட்ட இல்ல ஸோ நான் அதோடு சேர்த்து ஆடர் பண்ணிக்கலாமா ஓகே ரெண்டு தட்டு ரெண்டு ஸ்பூன் ஆ இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஃபுட்டோடு சேர்த்து நீங்கள் டெலிவரி பண்ணும்போது இதையும் சேர்த்து டெலிவரி பண்ணிடுங்க நன்றி சார்